ம் ஹலோ ஹான் சார் ஆ கூகுளில் பார்த்தன் உங்கள் மஹாராஜா ரெஸார்ட்டில் தான் வந்து ஃபைவ் ரேட்டிங் காட்டுனுச்சு ஏற்காடு வரலாம்ட்டு நாங்கள் ஒரு நாலு பேர் ப்ளான் போட்டுருக்கோம் ஆ ஆ நெக்ஸ்ட் வீக் எண்டு ஆ ரூம்ஸ் எல்லாம் ஆ ஆமாம் சார் ஃப்ரைடே டூ சண்டே ம் ஆ ரூம் பேக்கேஜ்ஜி எல்லாம் நாலு பேர் தங்கணும் ஆ பேக்கேஜ்க்கு வந்துவிட்டு ஆ ஆ நாலு பேர் தான் நாலும் ஜென்ஸ் தான் இல்லை அது ரேட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தமாரி பார்த்துக்கலான்னு ஆமாம் ஓகே நாலு தான் ஓகே ஓகே ஆ ஓகே ஆ ஓகே காம்ப்ளிமெண்ட்ரி எல்லாம் உண்டா ஆ ஓகே ஓகே ஆ ஓகே சார் வெளில டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் பார்க்குறத்துக்கு உங்களுக்கு உங்கள்கிட்ட கய்டு இருக்காங்களா இல்லை யாரையது பார்த்து சோர்ஸ் இருக்கா சார் ஓகே இல்லை நான் வேறு ஒரு ரெஸார்ட்டில் விசாரிச்சேன் அதில் வந்து அவங்களே எல்லாம் பேக்கேஜாக பண்ணித்தராங்க வந்தாமட்டும் போதும் அப்படின்றமாரி சொன்னாங்க அவங்களே ட்ரக்கிங் கூப்பிட்டு போகறது டூரிஸ்ட் ப்ளேஸ் எல்லாம் சுற்றி காட்டுறது அந்த மாதிரிலாம் சொன்னாங்க ஓகே ஓகே இல்லை ரூம் கண்ஃபார்ம் பண்ணும்ன்னா புக்கிங் எதாவது பண்ணும்னா இல்லை அட்வான்ஸ் எதாவது பே பண்ணணுமா ஆ ஓகே சார் ஆ ஆ ஆமாம் சார் செக்கின் டைம் சொல்லுங்கள் சார் இல்லை செக் அவுட் டைம் ம் ஓகே ஓகே ஓகே ம் ஓகே சார் ரூம்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாமா வாட்ஸ்அப் பண்ணுறீங்களா ஃபோட்டோ ஏன்னா ஆன்லைனில் பார்க்குற மாதிரி நேரில் இருக்காது அதனால் தான் கொஞ்சம் ஆ ம் ஓகே ஓகே ஆ ஓகே சார் ஆ